தமிழகத்தில் பின்பற்றகூடிய முக்கிய மத நூல்கள் என்னென்னா கீதை பகவத்கீதை ரிக் யஜுர் சாம அதர்வண வேதங்கள் ஆனால் என் எளிய மக்களுக்கும் புரிய கூடிய ஒரு நூல் நூல்கள் அப்படின்னா இதெல்லாம் பைப்பு அதாவது இந்த பகவத்கீதை மற்ற வேத நூல்கள் வந்து சமஸ்கிரதத்தில் இருக்கு தமிழில் இருக்கு தமிழில் ஈஸியாக எல்லாருக்கும் புரிய கூடிய ஒரு நூல்கள் அப்படின்னா நம்ம நாயன்மார்கள் இயற்றிய அந்த திருவாசகம் அதாந்தாம் என்னனா அதெலாம் நிறைய பேருக்கு தெரியிதோ இல்லையோ ஒரு சில பேர் சொல் சொல்லுறது என்னனா கடவுள் மனிதனுக்கு சொன்னது கீதை மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம் மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க திருக்குறள் வந்து ஒரு மதநூல் கிடையாது அதெலாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை பற்றி சொல்லி இருக்க மாட்டாங்க அது உலகம் ஃபுல்லாக அதனால் தான் அதுக்கு பேர் உலகப்பொதுமறை அதனால் திருக்குறள் வந்து மதத்தில் சேராது மத நூலில் வந்து சேராது பைபிள் இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எல்லாம் சாமியும் கும்பிட்றவங்களும் இருக்காங்க கீதை ஹிந்துக்கள் வந்து கீதையை பய வேதநூலாக பயன்படுத்துகிறாங்க கிறிஸ்டியன்ஸ் வந்து பைபிள் யூஸ் பண்ணுறாங்க முஸ்லிம்ஸ் வந்து குரான் அந்த மாதிரி எல்லாம் சாமியும் கும்பிட்றவங்க எல்லாம் மதத்தினரும் தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால தமிழ்நாட்ல எல்லாம் மதத்துனுடைய நூல்களும் பின்பற்றப்படுது குறிப்பாக நான் இருக்கிறது வந்து ஒரு ஹிந்து ஒரு ஹிந்து ரிலீஜியன் அப்படின்றதுனால ஹிந்து நூட்கள் பற்றி எனக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும் என்னெனா இப்போ திருமறை திருவாசகம் இதெல்லாம் வந்து சிவபெருமானுக்காக நாயன்மார்கள் இயற்றியது அந்த மாதிரி ஆழ்வார்கள் வந்து பெருமாளுக்கு இயற்றிய நூல்கள் இருக்கு வள்ளலாருக்குரிய அந்த நூட்கள் வள்ளலாருடைய நூலு அது இருக்கு அந்த மாதிரி எவ்வளோ நூல்கள் இன்றைக்கு இந்துவில ஹிந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க நூல்கள் மத நூல்கள் இருக்கு அதில் எல்லாரும் பொதுவாக பார்க்கப்படுது இந்து அப்படின் சொன்னாலே பொதுவாக சொல்லுறக்கூடிய நூல் வந்து பகவத்கீதை கிருஷ்ணர் வந்து மஹாபாரத போர் அப்போ அர்ஜுனனுக்கு சொன்ன அந்த உரைகள் தான் பகவத்கீதை அப்படின்னு சொல்லுறாங்க இது வந்து மஹாபாரதம் நடக்கிற டைம் மொத்தம் நாலு யுகமாக பிரிப்பாங்க சக்தியுகம் த்ரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் இப்போ நடக்கிறது கலியுகம் அப்படின்னும்போது மஹாபாரத போர் நடந்தது வந்து துவாபரயுகம் துவாபரயுகத்தில் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டியாக இருந்தார் அப்போ அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட பல குழப்பங்கள் இப்போ அவர் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் கிருஷ்ணர் வந்து கடவுள் இல்லையா அதான் கடவுள் மனிதரோட சந்தேங்கள்ள தீர்த்தரத்துக்கு மட்டும் இல்லாமல் இதற்கப்றம் வரப்போகற சந்ததியினியர் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு கருத்து தான் அந்த பகவத்கீதை பகவத்கீதை அப்போ அர்ஜுனனுக்கு அந்த வருஷத்தில் சொன்னது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது சொ சொல்றதை அந்த துவாபரயுகத்தில் கிருஷ்ணர் வந்து சொன்னதாக சொல்லுறாங்க அது வந்து அந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லை இப்போ நடக்கிற காலக்கட்டத்துக்கும் அந்த அவர் சொல்லிட்டு சொன்ன அந்த பகவத்கீதை இப்போயும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு இதற்கப்றம் வருங்காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கிருஷ்ணர் சொன்ன அந்த பகவத்கீதைன்றது எல்லாம் வருஷத்துக்கும் நம்ம நமக்கு பயன்படுற மாதிரி தான் இருக்கு அதனால் தான் அதை வந்து இந்துக்களுடைய புனிதநூலாக பார்க்கறாங்க கிறிஸ்டியன்ஸ் வந்து பைபிள் பைபிள் வந்து இயேசு அவங்களுக்காக சொன்னதாக அவங்க நினைக்கறாங்க குரான் அந்த மாதிரி தான் முஸ்லிம்ஸ் வந்து அவங்க கடவுள் அவங்களுக்காக சொன்னதாக அவங்க நம்பகிறாங்க அதனால் எந்த எல்லாம் நூல்களும் மனுஷனோட எல்லாம் நூல்களும் பொதுவாக சொல்லுறது என்னெனா அன்பு மனிதாபிமானம் இதைதான் அதை அவங்க அவங்க கடவு சாமி அவங்க அவங்களுக்கு சொன்னதாக அவங்க அவங்க நினைக்குறாங்க பொதுவாக எல்லார்கிட்டயும் கடவுள் எதிர்பார்க்குறது ஒரு அன்பு தான் எல்லாரும் இந்த வன்மம் பொறாமை இதெல்லாம் இல்லாமல் வாழனும் அன்பாக இருக்கணும் அப்படின்றது தான் கடவுளோட ஒரு ஆசை மனிதன் கிட்ட கடவுள் எதிர்பார்க்குறது அது தான் அதுக்காக தான் கடவுள் வந்து இதெல்லாம் நமக்காக சொல்லுற சொல்லி இருக்காங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை என்ன தான் ஹிந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டியனாக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும் வேறு வேறு சாமியாக இருந்தாலும் வேறு வேறு நூல்களாக புனித நூல்களாக இருந்தாலும் எல்லாரும் பொதுவாக சொல்லுற புனிதம் அது தான் அன்பாக இருக்கணும் மனிதாபிமானமாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒன்றுனா நம்ப போய் உதவுணும் இத தான் மூணுத்துலயும் மூணு நூல்ளுயும் பொதுவாக சொல்லக்கூடியது அது தான் இந்த உலகத்தில் எதுவுமே நிலையில்லை இந்த உலகத்தில் யாருமே நமக்குன்னு இல்லை நம்ம இப்போ வந்ததும் தனியாக தான் போப்போகறதும் தனியாக தான் அதனால் வந்தமா நம்ம வேலையை பார்த்தமா போனோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கணுமே தவிர அந்த வாழ்ர இந்த கொஞ்ச நாளில் எல்லாருக்கும் அன்போட இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாம் மத நூல்களும் பொதுவாக சொல்லக்கூடியது